கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா தானே புயல் அப்படின்னு சொல்லிட்டு புயல் வந்தது அந்த புயல் டைமில் நிறைய சேதம் அடஞ்சிடுச்சு அதாவது எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள மரம் செடி கொடிகள் எல்லாம் நிறைய பாதிப்பு அடைஞ்சுது ஸோ அந்த டைம் நிறைய தண்ணி மழை மழையும் அதிகமாக பேஞ்சு தண்ணி நிறையா தேங்கி நின்னு ஸோ இப்போ சமீபத்தில் சென்னையில் கூட ஃப்ளடு வந்தது அங்கே ஃபுல் தண்ணி தேங்கிட்டு தண்ணி ஃபுல்லா அதாவது நம்ம நடக்க கூட இடம் இல்லாமல் வீடில் வீட்டு உள்ளேயே அதாவது அவங்க அவங்க இடுப்பு அளவுக்கு தண்ணி தேங்கி நின்னதாக நம்ம கேள்விபட்டுருப்போம் ஸோ அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத தருணம் அது அப்போ வந்து அவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு நம்ம கவுர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து தனிப்படை அமச்சு அவங்களுக்கு எல்லோருக்கும் மூன்று வேலைக்கும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு போயிட்டு கொடுத்துட்டு அந்தமாதிரி பாத்துட்டு இருந்தாங்கள் ஸோ அந்த டைம் ரொம்ப மறக்க முடியாத மறக்க முடியாத தருணம் அது ஏன்னால் நிறைய பேர் ரொம்ப பாதிப்படைஞ்சாங்கள் அந்த புயல் மூலியமாக அதாவது கரண்ட்டு கரண்ட்டு இல்லாமல் கரண்ட் இல்லாமல் தண்ணி வசதியும் சரியாக இல்லாமல் ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு சாப்பாடு சாப்பாடு கிடைக்காம அன்றாட அன்றாட வேலையை சரியாக செய்ய முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கள்